வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு விஷயம் என்னான்னா கொரோனா வந்துவிட்டு என் தம்பியை கொரோனானாவில பத்து நாளாக அவஸ்தைப்பட்டுட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்தான் இங்க இங்கேருந்து சென்னைக்கு எடுத்துகிட்டுப் போனோம் அங்கே போயிவிட்டு கூட அவனுக்கு ஒரு பெட்டு கூட கிடைக்கல ரொம்ப அவஸ்தைப்பட்டு கஷ்டப்பட்டு அப்புறம் அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து இங்கே கவுர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க சேர்த்தே அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு உயிர் வாழ்வான் வாழ்வான்னு பார்த்துட்டு அப்பறமாக அவன் இறந்து போயிவிட்டான் அது ரொம்ப மறக்க முடியாத ஒரு கஷ்டமான விஷயம் அப்புறம் என் பொண்ணுக்கும் கொரோனா வந்துடுச்சு வந்துடுச்சுன்ட்டு பத்து நாள் நாங்கள் ரூம்மில வச்சு மூடி வச்சுருந்தோம் அது கூட மறக்க முடியாத ஒரு இது ரொம்ப கவலையாக இருந்துச்சு தூக்கமே வராது நைட்டில் என்னாடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு நினச்சு நினச்சு ரொம்ப வேதனைப்பட்டுட்டு இருந்தேன் ரொம்ப கஷ்டமான அது ஒரு மறக்க முடியாமல் ஒரு விஷயம் அது தான் அதான் தம்பி இறந்து போயிவிட்டான் அவன் பசங்கள்லாம் சின்ன சின்ன பசங்க அவன் விட்டுவிட்டு போனதுனால ரொம்ப கஸ்டமாக இருந்துச்சு ரொம்ப நாளாக மறக்க முடியல இது மறக்க முடியாத ஒரு கஷ்டமான விஷயம்